கிணத்துல வந்து படிங்கெல்லாம் பாசை இருக்கும் நம்ப அது நீச்சல் அடிக்கிறப்போ பா அடிச்சிகிட்டு மேலே ஏர்றப்போ பார்த்து ஏறணும் இல்லைனா தப்பி தவறி வழுக்கிவிட்டா உள்ள ஓடி விழுந்தா நீச்சல் தெரிஞ்சவங்க ஏறி வந்துடலாம் நீச்சல் தெரியாதவங்க உள்ள இதுவாகிடும் இது வந்து கிணறு வந்து கொஞ்சம் குறுவலாக இருக்கும் அடிக்க கொஞ்சம் சௌ சின்னதாக அதே வந்து குளம் வந்து விஸ்தாரமாக இருக்கும் நல்லா பறந்தவெளியில நல்லா நீச்சல் அடிக்கலாம் நல்லா முழுகலாம் போ முழிகி வரலாம் குளத்துலையும் வந்து பாதுகாப்பாக நம்ப அதுக்கு ஏத்தமாரி நல்லா நீச்சல் அடிக்கிறத்துக்கு ஏதோ ஒன்று ஒரு டயருங்களோ வேறு எதனா பலூன்னு மாரி இருக்கிறது வச்சுருன்னா அது பாதுகாப்பாக போட்டுன்னு கூட நீச்சல் தெரிஞ்சவங்க நல்லா நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் அது பாதுகாப்பாக பண்ணி போட்டு அடிக்கலாம் முழுகி மு நல்லா வ கிணறுங்க வந்து குறுவலாக நம்ம ஒரு சொரவா நம்ப இதுக்கு சௌரியமாக இருக்கும் நல்லா சர் ஒருத்தி விளையாடுறது அப்போலாம் சின்ன வயசில்லாம் நாங்கள் அப்படி தான் சொரான்னு குளிக்கறது அதெல்லாம் பேசு குளு அந்த நீச்சல் அடிக்கிறது நம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் நம்ப எகிறி கிணத்துல குதிச்சோம்னா அந்த கைக்கால் இதுவுக்குலாம் ஒரு தளர்ச்சி இல்லாமல் நல்லா இந்த இதுவாக இருக்கும் அதுமாதிரி முழுகி ஏந்திரிக்கிறது ஓ பா அதெல்லாம் செய்யலாம் நல்லா கை கால நீட்டி நீச்சல் அடிக்கிறது உடம்புக்கு அவ்வளோவும் உடம்பு முதுகு வலிக்கு கைக்கால் வலிக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் பாரேன் அதே குளத்துலையும் நல்லா நீந்தி நான் தம் பிடிச்சி நல்லா நீச்சல் அடிச்சிக்கின்னு வரலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லா முழுகி நல்லா பா குளத்துக்கும் குளம் வந்து நல்லா விஸ்தாரமாக அகலமாக இருக்கும் அதனால எவ்வளோ நேரம் வேணாலும் ஒன்னால் நீச்சல் அடிச்சிக்கின்னு வரலாம் எங்கே வேணாலும் போகலாம் முழுக முழுகி ஏந்திரிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் கிணத்துல சொரவானம் பாயலாம் பா அதை நல்லா பார்த்து பா இது கிணத்துல வந்து வழுக்கி அடிக்கும் பார்த்து உசாராக ஏறி வந்து கூட ஒரு ஆள் இருந்து கு பாதுகாப்பாக இருக்கணும் அதேமாரி குளத்துக்கும் கொஞ்சம் உசாராக எச்சரிக்கையாக பார்த்து அதிகம் பள்ளமாக இருக்கிற பாசை பக்கம் எல்லாம் போகக்கூடாது